எங்கூரில் வந்து துணை சுகாதார நிலையந்தான் இருக்குது டாக்டர்ஸ்லாம் கிடையாது நர்ஸு மட்டுந்தான் வருவாங்க அவங்களும் திங்கள் இல்லைனா புதன் கிழம மட்டுந்தான் வருவாங்க அவங்க வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு இப்போ தான் புதுசாக ப்ரெக்னென்ட் ஆயிருக்கவங்க அதுக்கப்றம் வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் தடுப்பூசி போடுறது இதுக்கு மட்டுந்தான் வந்து வருவாங்க ஒரு கீழே விழுந்துட்டோம் ஒரு சிராய்ப்பு அப்படின்னாக்கூட ஃபஸ்ட் எயிட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஒரு கீழே விழுந்துட்டோம் ஒரு கால் உடஞ்சி போச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எயிட் பண்ணுறத்துக்கு கூட அங்கே டாக்டர்ஸ்லாம் கிடையாது

ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க அந்த பொண்ணு வருவாங்க அவங்களும் வந்து சுகர் பேஷண்ட்டு அதுக்கப்றம் பிபி பிரஷ்ஷரு அந்த அந்த அவங்க பார்க்குறவுங்க மட்டுந்தான் வருவாங்க அதுக்கு மேலே ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்கள கண்காணிக்கிறத்துக்கு தான் வருவாங்கள் மக்களை வந்து எல்லாமே வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஓ ரெண்டு மூணு கிலோ மீட்ரு தாண்டி போனால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அங்கே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் பெரிய பெரிய இஷ்யு ஒரு கால்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னா நாங்கள் நாமக்கல் தான் வரணும் நாமக்கல் வந்து ஒரு பத்து பாஞ்சு கிலோ மீட்ரு தூரத்தில் இருக்குது அங்கே தான் வந்தாகணும் மற்றபடி வந்து கல்வி மூலதனலாம் வந்து அங்கே வந்து தேவையானதெலாம் இருக்காது சும்மா ம டேப்லெட்ஸ்லாம் இருக்காது நம்ம போவோம் சும்மா குறிச்சிக்குவாங்க இவங்கலாம் டே இவங்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸு இவங்கலாம் வந்து குழந்த பிறந்தவுங்க அவங்கள மட்டுந்தான் குறிச்சிப்பாங்களே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது அங்கே அதுக்கப்றம் நாங்கள் வந்து நாமக்கல் தான் எதுவாக இருந்தாலும் வரணும் ஒரு குழந்தையே பிறக்குதுனாக்கூட நாங்கள் நாமக்கல் தான் வந்தாகணும் வளைய பக்கத்தில் வேற ஊர் இருக்குது அந்த ஊர்லேயும் வந்து குழந்த பிறக்கறத்துக்குலாம் அவ்வளோ வசதி கிடையாது யாரும் குழந்த பிறக்கறது இப்போது வந்து நர்ஸு போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் பயந்துட்டு யாரும் போக மாட்டேன்கிறாங்க நைட் டைம்ஸ்ல நர்ஸு தான் இருப்பாங்கலாமா டாக்டருலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் யாரும் பயந்துட்டு பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க தூ நாமக்கல் தான் போகிறாங்க அந்த டாக்டர்ஸுமே வந்து வெரிய வெளியே எங்கேயாவுது போக சொல்லி தான் சொல்கிறாங்க